மருத்துவமனை வந்து எல்லா பக்கம் செயல்பட்டு தான் வந்துகிட்ருக்கு ஆனால் அதில் வேலை செய்கிற ஊழியர்கள்தான் வந்து ரொம்ப சிரமப்படுத்துறாங்க போகணுனால் ஒரு ஃபஸ்ட் டைடு கொடுத்து படுக்க வச்சுடுறாங்க ஒரு அடிப்பட்டவங்களை ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் கழித்துத்தான் பண்ணுவாங்க அதுவரைக்கும் அவங்க வந்து அந்த வலியோடு தாங்கிகிட்டு இருக்கணும் அவங்க கிட்டே காசு இருந்தால் பிரைவேட் ஆஸ்ப்பத்திரிக்கு போய் உடனடியாக சிகிச்சை பெறலாம் ஆனால் வந்து அவங்க காசு இல்லாதங்காட்டிதான் இந்த நம்ம ஒரு அரசு மருத்துவமனையை வந்து வராங்க அதுக்குண்டான சிகிச்சை வந்து கரெக்டாக அவங்கனால் தர முடிகிறதில்ல மற்றபடி ஊழியர்களும் வந்து போதுமான ஊழியர்களும் கிடையாது அதனால் ஒரு சந்தேகம் கேட்குறதோ நான் வந்து சரியான முறையில் வந்து நம்மகிட்டே அணுகிறதோ ஒன்றும் கிடையாது கேட்டால் கூடேயே பதில் கூடேயே சொல்கிறதில்ல வெளியூரிலேருந்து நாங்கள் வந்து ஒரு சிகிச்சைக்காக இங்கே மாத கணக்கில் இருக்க வேண்டியதாக இருக்குது அரசு மருத்துவமனையில் இது ரொம்ப பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்குது வேலை விட்டுட்டு எல்லாம் வந்து இங்கே இங்கே இருக்கிறது புடிக்கிறது மாத கணக்கில் இருக்கும்போது ரொம்ப பாதிக்குது அவங்க ஃபேமிலியே ரொம்ப பாதிக்குது